எங்கள் அம்மாலேருந்து ஆரம்பிக்கிறேன் எங்கள் அம்மா வந்து எப்படின்னா நல்ல ஜாலி டைப் ஜாலியாக இருப்பாங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்கள் அதுமாரி ஒரு சிரிப்பாக இருப்பாங்கள் சிரிச்சிகிட்டே இருப்பாங்கள் சிரிப்பும் மூட்டுவாங்கள் அந்தமாரிதான் கஷ்டம் வந்துச்சுனால் ஒரேடியாக கஷ்டம் வந்துவிடும் அதுக்கான இதையும் அவங்களே தேடிப்பாங்கள் அந்தமாரி ஒரு கேரக்ட்ரு நல்லா உழப்பாங்க சம்பாரித்து சாப்பாட சாப்படுற கேரக்ட்ரு அவங்க எங்கப்பா எப்படின்னா நல்ல மனுஷன் திடிர்னு கோபம் வந்துவிடும் திடிர்னு அந்த கோபம் டக்குனே மறைஞ்சிரும் உடனே பேசிடுவார் ஒருத்தவங்கள மூஞ்சியில அடிச்சமாரி பேசிவிட்டு மறுபடியும் போய் மன்னிப்பும் கேட்டிருவாரு அந்தமாதிரி கேரக்ட்ரு என் தம்பி எப்படின்னா சடசடசடசடன்னு பேசிடுவான் ஆனால் அதே டைம் பாசமாகவும் இருப்பான் அப்படிதான் அப்பறம் வந்துட்டு எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு கிடையாது நல்ல பையன் இன்னொரு தம்பி எப்படின்னா எங்கள் பெரியம்மா பையன் அவன் வந்து எப்படின்னா கர்மான கர்மாதான் அந்த கர்மாவைப்பத்தியே நினச்சிட்டு இருப்பான் சரி முடிஞ்சிபோனதை எதுக்கு நம்ம இழுத்து பேசும் விட்டுட்டு போகும் அந்தமாரி கிடையாது மனசில் ஒன்று நினச்சனா அதேதான் பிடிச்சிட்டு இருப்பான் அந்தமாரி ஆள் என் தங்கச்சி எப்படின்னா என் தங்கச்சி நினச்சத சாதிச்சிடுவாள் அழுதாச்சும் உருண்டு பிரண்டாச்சும் சாதிச்சிடுவாள் எங்களைமேரி கேனமாரில்லம் இருக்க மாட்டாள் நல்லா இருப்பாள் அப்றம் வந்து என் பையன் என் பையன் எப்படின்னா அழகாயிருப்பான் ஜா நல்லா விளாடுவான் விளாட்றத பார்த்தாலே கவலையெல்லாம் போய்டும் ஏன் வீட்டுக்காரு ஏன் ஹஸ்பண்டுனு பாத்தா கொஞ் கொஞ்சோம் கோவக்காரனு சொல்ல முடியாது அதிகமான கோபக்காரன் ச்சீனு சொல்லிட்டாள் அந்த வீட்டு வாசலை கூட மிதிக்க மாட்டான் அந்தமாரி ஒரு கேரக்ட்ரு அப்றம் வந்துட்டு எங்கள் அம்மாச்சி எங்கள் அம்மாச்சிதான் இப்படி எல்லா பேரப்பிள்ளையும் ஒரேமாரி பார்ப்பாங்க எல்லாத்துக்கும் செய்வாங்க இந் இத்த எழுபத்து எண்பத்து ரெண்டு வயசாகுது அவங்களுக்கு இப்போவரைக்கும் அவங்க தனியாக உழச்சி அவங்க கையால்தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க யாரையும் நம்பக்கூடாதுனு எங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க சொல்லித்தான் வளர்த்துருக்காங்க அந்தமாரி எங்கள் தாத்தா இறந்து போயிட்டாங்க என் தாத்தாவுக்கு என் மேலே ரொம்ப பாசம் அவரும் நல்லா ஜாலியாக இருப்பார் அப்றம் இப்படித்தான் எங்கள் பெரியப்பாவை பற்றி சொல்லனுன்னா ரொம்ப ஸ்ட்ரிட் அவர் வந்து பேசக்கூடாதுனு நினச்சிட்டா பேசவே மாட்டார் மனுஷன் சாகுற நிலமையில இருந்தாலும் பேசமாட்டாரு ஆனால் ரொம்ப அன்பாக இருப்பார் சொல்லி காட்டுற கேரக்டர்ல்லாம் கிடையாது செஞ்சாருனால் செஞ்சமாரி நடந்துப்பார் கண்ணியமாக இருப்பார் அந்தமாரி எங்கள் பெரியம்மா எப்படின்னா பிள்ளைங்களே நினச்சே கவலைப்பட்டு கவலைப்பட்டு ரொம்ப பிச்சி பிடுங்கள்ல இருக்காங்கள் அவனுங்கள நம்பி ரொம்ப செஞ்சிட்டாங்கள் அதனால இப்போ ரொம்ப பிடுங்கள்ல இருக்காங்கள்